அண்ணேன் சேகர் டிராவல்ஸ்ஸா அண்ணேன் நான் ஜோஸ் பேசுறன் டால்மியாபுரத்துலயிருந்து காரு ஒன்று புக் பண்ணணும் திருச்சியிலருந்து டால்மியாபுரத்துக்கு மொத்தம் நாலு பேரு அவங்க போலீஸ் காலனியில் இருக்காங்கள் அவங்க பஸ்டாஃப்பில் வெயிட் பண்ணுவாங்களாம் நீங்கள் அவங்களை பிக்கப் பண்ணிக்கோங்கள் நீங்கள் நேரா ஹைவேலயே வந்துடுங்கண்ணா நீங்கள் நேரா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுங்கள் அங்கே தான் அவங்க வீடு இருக்குது மொத்தம் எவ்வளோண்ணா ஆகும் ஓகேதாண்ணா உங்கள் வெப்சைட்டில் பே பண்ணிடுறன் நான் அவங்க காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன்னா நீங்கள் எதாச்சும் ஒரு டவுட்னா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கள் நோட் பண்ணிக்கோங்கள் நயன் எயிட் சவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ எனக்கும் ஏதாச்சும் ஒரு டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்கன்னால்